நாங்கள் நார்மலாக சிலிண்ட்ரை உபயோகிக்கக்குள்ளேயே நாங்கள் ஃபஸ்ட்டு காலையில் பற்ற வச்சுட்டு நைட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்படி ஆஃப் பண்ணி காலையில் ரொம்ப சிலிண்ட்ரு வாடை வந்துச்சுன்னால் நாங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன் என்ன சிலிண்ட்ரு வாடை அடிக்கிறமாதிரி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுவோம் செக் பண்ணி ட்யூபை பார்ப்போம் ட்யூப் பார்த்துட்டு ட்யூப்பில் ஏதாவது இருக்கா இல்லை பர்னர் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அப்பயும் தாண்டி இந்த சிலிண்ட்ரு வாடை வந்துச்சுன்னால் ஃபஸ்ட்டு சுவிட்ச்சை யாரையும் தொடக்கூடாதுன்னு சொல்லுவோம் தொட தொடக்கூடாதுன்னு சொல்லிவிடுவோம் சுவிட்ச்செலாம் யாரும் தொடாதீங்க போடாதீங்க எதுவும் பண்ணாதீங்க தண்ணியில் எதுவும் கை வைக்காதீங்க அங்கேயும் இங்கேயும் போகாதீங்க ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு எல்லாேரும் வெளியில் போங்க ஃபஸ்ட்டு பாதுகாப்பான இடத்துக்கு நாங்கள் கொண்ட்டு போய்விடுவோம் பசங்கள் எல்லாேரையும் வீட்டில் உள்ளவங்கள் எல்லாேரையும் வெளியில் கொண்ட்டு போய்விட்றது பாதுகாப்பான இடத்துல கொண்டு வச்சுட்டு நாங்கள் என்ன அதுக்கு தகுந்த ப்ரொசீஜரோ அதுக்கு செய்யவேண்டிய செய் செய்வோம் நாங்கள் ரொம்ப ஸ்மெல் வந்துச்சுன்னால் டக்குன்னு வந்து நாங்கள் வந்து ஜன்னல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிடுவோம் ஜன்னல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு டோர் கீர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் ரொம்ப இதாகிடுச்சுன்னா ஒரு பெட்ஷீட்டை போட்டு ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடிவிடுவோம் சிலிண்ட்ரை சிலிண்ட்ரை மூடிவிட்டு இல்லைன்னா மணல் அள்ளிப்போட்டு இதுபண்ணுறது மணல் அள்ளிப்போட்டு மூடிவிட்டு இல்லைன்னா அந்த க ஒரு விரல அப்படி வச்சு இப்படி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டோம்னா இதாகிடும் டக்குன்னு எமர்ஜென்சி அப்படியும் எங்களால் முடியலையா உடனே நாங்கள் வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வர சொல்லுவோம் எங்களோடய வீட்டில் உள்ளவங்கள் எல்லாேரையும் ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு அங்கே அங்கே உட்கார வச்சுருவோம் இதுதான் எங்களுக்கு சிலிண்ட்ருக்காக பயன்படுத்தக்கூடிய ப்ரொசீஜர் இதுதான் அதனால் வந்து எங்களுக்கு வேறு எந்த பாதிப்பும் நாங்கள் வராத அளவுக்கு சிலிண்ட்ரை பத்திரமா நாங்கள் பார்த்து வச்சுப்போம் எப்பயுமே நாங்கள் செக் பண்ணிவிட்டுதான் இது பண்ணுவோம் சிலிண்ட்ரு அந்த இது லைட்ரு கிய்ட்ரு எல்லாத்தையும்